நான் ரீசென்ட்டாக எடுத்த ப்ராடக்ட்டு ஃப்ரிட்ஜ்ஜூ ஃப்ரிட்ஜ்ல சிங்குள் டோர் டபுள் டோர்னு சொல்லிட்டு இருக்குது நான் எடுத்தது டபுள் டோர் ஃபிரிட்ஜு காஸ்ட் வைஸ் பார்த்தோம்னா கொஞ்சம் மீடியம் ப்ரைஸ்னே சொல்லலாம் மேலேருக்குறதுக்கும் கீழே இருக்கிறதுக்கும் எந்த ஒரு காண்டாக்ட்மே இல்லாமல் இருக்கிறது ஒரு பெனிஃபிட்டு மேலே வந்துட்டு ஃப்ரீசர் அதில் நம்ம ஐஸ் வந்துட்டு நமக்கு எவ்வளோ குயிக்காக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் மோட்ல போட்டு நம்ம ஐஸ் வந்துட்டு மேக் பண்ணிக்கலாம் கீழே வந்துட்டு மற்ற திங்ஸ்லாம் வச்சிக்கலாம் அதிலயும் வந்துட்டு நம்ம ஆட்டோ அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிக்கலாம் அப்படில்லனா நம்ம மேன்வல்லாக்கூட அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிக்கலாம் இப்படி இருக்கிறது வந்துட்டு அந்த ஃப்ரிட்ஜ்ல இருக்கிற ஒரு பாசிட்டிவ்வான ஒரு விஷ்யம்